எனக்கு பாட்டில் எதுக்கு அதிக ஆர்வம் வந்துச்சுன்னா சின்ன வயசுலேந்தே சர்ச்சிக்குலாம் போவேன் சர்ச்க்கு போனால் அங்கே பாட்டு க்ளாஸ்லலாம் ஜாயின் பண்ணி அதுலந்து என்ட்ரோ ஃப்ரண்ட் வந்து ரொம்ப நல்லா பாடுவா அவளை பாத்துதான் எனக்கு இன்னுமே ஆர்வம் ஜாஸ்தியாச்சு கீச் குரல்ல அழகாக பாடுவா அவள் அப்புறம் சின்னதுலேந்தே அந்த பழைய பாட்டுலாம் எங்கள் அம்மா வைப்பாங்க டிவியில அதை பார்த்து பார்த்து அதோட ரிலிக்கு அதோட அதோட மியூசிக்கு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்புறம் நானே நாளடைவில் அதுக்கு ரொம்ப ஈர்ப்பு எனக்கு அதிகமாயிருச்சு அது மேலே பாட்டு மேலே நான் கூட பாடிப்பேன் எனக்கு வேலை பளுலாம் ஜாஸ்தியாருந்தால் இந்தமாதிரி பாட்டு பாடிகிட்டே நான் என் வேலை கண்டினியூ பண்ணுவே வேலை எப்படி போச்சு நேரம் எப்படி போச்சுனு கூட தெரியாது அந்த பாட்டு இன்ட்ரெஸ்ட்லயே எனக்கு வேலை செஞ்சு முடிச்சிவிடுவேன் ஒரு அலுப்பு தெரியாது கஷ்டமும் தெரியாது எனக்கு நான் என் பேத்திங்களுகு கூட தூங்கலனா பாட்டு பழைய பாட்டுலாம் நிறைய கோ சயில்டு பாட்டுலாம் இருக்குல்ல அதெல்லாம் பாடி தூங்க வப்பேன் பாட்டு பாடினா அவங்க நல்லா தூங்கிருவாங்க எனக்கு ஹம் பண்ணிக்கிட்டே தான்ருப்பன் பாட்டு நான் எப்போமே சும்மாவே இருக்க மாட்டேன் யாரும் இல்லைனா யார்னா வீட்டில் இருந்தாங்கன்னா பேசவே யாரும் இல்லைனா எனக்கு வந்து மெய்னாக துணையே பாட்டுதான் பழைய பாட்டு எந்த சேனலில் போடுதோ அதை ஆன் பண்ணிகிட்டு நான்பாட்டு ஹம் பண்ணிட்டுருப்பன் அதுலையே எனக்கு அந்த பாட்லலாம் அவ்வளோ ஈடு ஆர்வம் வந்துர்ச்சு எனக்கு அதுலர்ந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு அந்தமாதிரி தான் அப்புறம் வெளி வெளியில எங்கேயாதும் போனாலும் கூட பழைய பாட்டு எங்கயாது பாடுனாலே என்னோட கவனம் தானாகவே அங்கே போய்விடும் எனக்கு காதில் எப்டி தான் அது விழுமோ தெரியாது ஒர் செல்போனில் வச்சுருந்தாலும் சரி வேறு யார்னா எங்கயாது ஓட்டல்ங்களில் வண்டிங்களில் எதாவது பாட்டு வச்சுருந்தாலும் அந்த பழைய பாட்டு கேட்டன்னா ரொம்ப மெய் மறந்து போய்விடுவன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போதுலாம் கண்டக்டர் டிரைவர்லாம் அந்த பாட்டுலாம் வச்சாருன்னா இறங்கும்போது சொல்லிகிட்டே இறங்குவன் ரொம்ப செமையாக இருந்துதுண்ணா பாட்டு சூப்பராருந்துது வந்ததே தெரியல அப்படின்ட்டு சொல்லுவேன் அந்தமாரி பாட்டுலாம் போட்டால் எனக்கு தூக்கம் வராது வேறு எதனா பாட்டு போட்டால் தூங்கிருவேன் பஸ்ஸில் ஏறினா அந்த மாரி பாட்டுலாம் போட்டால் ரொம்பவே தூக்கமே வராது அதை ரசிச்சிக்கிட்டேதான் இருப்பனே தவர சுத்தமாக தூக்கம் வராது ஹம் பண்ணிகிட்டே இருப்பேன் ட்ராவல் பண்ணதும் ஒரு கஷ்டம் தெரியாது ரொம்ப நல்லாந்து அதுலேந்து தான் எனக்கு பு பழைய பாட்டுனா பாட்டுனாலே ஒரு ஆர்வம் வந்தது அதனால தான் வந்தது எனக்கு